ஹலோ ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் ஹலோ ஆ ஆ ஆமாம் மெடிக்கல் ஷாப் தான் ஆ ஆ இது எவ்வளோ நாளில் இருந்து இருக்குது சரி உங்கள் ஏஜ் இப்போ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணா சார் சரியா இருக்கும் வேற ஆ ஆ இது ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா ஆ ஷாம்பு வேற என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கள் ஆ ஆ சரிங்க அதெல்லாம் போட்டதுனால தான் இந்த வயிசு ஏஜு வேற பாரா இருக்கதுனால் அதுக்கு வந்து வேறு எதுவும் போட வேண்டியதில்ல கிரா கிராமம் இந்த இதில் இந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் அந்த தலையெல்லாம் போட்டுத் தேய்ச்சிக் குளிக்கலாம் ஆ கருவப்பில்ல அதையும் அரைச்சி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யூ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்தத் தலையில் இந்தப் பொடுகு வராமல் இருக்கிறது கொப்பளம் அந்த சூடு இந்த மாதிரி இருக்காதுல மொதோ குளிர்ச்சியாகி அதுக்கப்புறம் அந்த முடி கொட்டுறது பூச்சிவெட்டு எல்லாம் இருக்கும் இந்தப் பூச்சிவெட்டு இது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ ஆவாரம் தலை அதெல்லாம் கூட அரைச்சி யூஸ் பண்ணலாம் நீங்கள் நாட்டு வைத்தியமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னால் உங்களுக்கு ஓரளவு இப்போ மொதோல் இந்த மொதோல் அந்த தலையில் வந்து பூச்சிவெட்டு இருக்கும் அதனால் தான் உங்கள் முடி உதிர்கிறது ஷாம்பு இது போட்டதுனால் அதனால் அதனால் நீங்கள் அதை வந்து ஷாம்பெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வயக்காட்டுல இருக்க கரிசலாங்கண்ணியை வாங் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பழைய படி அரைச்சி இது மாதிரி போட்டுக்கோங்க அரைச்சித் தலையில் பூசிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ரெடி பண்ணீங்கன்னால் ஒரு மூணாவது மாசம் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியும் ஆ இதில் ஏதாவது மாற்றம் தெரியும் அதுதான் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணணும் ஆ வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணால் போதும் நல்லாருக்கும் மூணு மா அதான் ஒரு மூணு மாசம் வரல இது பண்ணியாகணும் ஆமாம் அப்போ தான் இந்த ஆமாம் இந்த பூச்சிவெட்டுல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முடி கொட்டுறதே நிற்க்கும் ஆ ஆ ஆ நல்ல தெளிவாயிரும் முடியும் நல்லா இதாக இருக்கும் நர கூட இருக்காது நர முடி இருந்தால் கூட கலர் மார்றதுக்கு வாய்ப்புண்டு ஆ கொஞ்சம் நாளில் அப்படியே சிறுக சிறுக அப்படியே கொஞ்ச கொஞ்சமா மா மாற ஆரம்பிக்கும் ஆ இந்த மாதிரி இதே பண்ணால் போதும் மெடிசன்லாம் எதுமே இல்லை இது மெடிசன்லாம் வந்து சின்ன ப ஏஜு கம்மியா இருக்கவங்க பண்ணாங்கன்னால் ஏதாவது ஒன்று தெரியும் எதிர்ப்பு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட இருக்கும் அதனால் அதுல்லாம் செய்வாங்க ஆனால் வந்து இப்போ நமக்கு ஏஜ் ஆகி இருக்கனால இந்த மாதிரி நார்மலாக இது பண்ணாவே ஓரளவுக்கு தயாராயிரும் ஆ ஆ ஆ சொல்கிறேங்கய்யா ஆ சேரி ஆ ஓகேங்க